எங்கள் ஊரில் எங்கள் திருச்சி டிஸ்ட்டிக்கில் வந்து அண்ணா ஸ்டேடியம் இருக்குது அந்த அண்ணா ஸ்டேடியத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஐயாயிரம் பேர் கூட உட்காந்து அந்த நிக எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் அதை வந்து பார்க்கலாம் ஏன்னால் அவ்வளோ பெரிய ஸ்டேடியம் அது அங்கே வந்து எல்லா வசதிகளுமே இருக்குது என்ன பாத் ரூம் வசதி இருக்குது தண்ணி தேவைனா ஏதாவது ஒரு விளையாட்டுப் போட்டி நடத்துகிறாங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அப்படினா டேங்க்கர் லாரியில் வந்து தண்ணி கொண்டு வந்து எல்லா பக்கமும் ரெடியாக வச்சுருப்பாங்க டேங்க் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க ஒரு ப்ரோ ஒரு விளையாட்டு விழா நடத்துகிறாங்க அப்படினா மெடிக்கல் கிட்டு முதல் உதவி ஆம்ப்லன்ஸ் வந்து ஆம்ப்லன்ஸ் வந்து டாக்ட்டர்ஸ் வந்து எப்பேயுமே இருப்பாங்க அதனால எல்லா வசதியுமே வந்து எங்கள் டிஸ்ட்டிக்ட்கில் இருக்குது அண்ணா ஸ்டேடியத்தில் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் வந்து எல்லா வசதியுமே இருக்குது எந்த வசதியுமே இல்லாமல் இல்லை எவ்வளோ எவ்வளோ வேணும்னாலும் வண்டியில் வரவங்க பஸ் வண்டியில் வரவங்க எவ்வளோ வண்டி வேணும்னாலும் கொண்டு வந்து வண்டி நிற்பாட்றதுக்கு இடம் சவுரியமாக இடங்கடக்கு ஆளுங்கள் எவ்வளோ பேர் வேணும்னாலும் உட்காந்து பார்க்கலாம் ஏன்னால் பறந்து விரிந்த மைதானம் அந்த மைதானம் அந்த மைதனத்துக்குல மைதானத்தில் வந்து பிள்ளைங்க ச காலையில் எப்பேயுமே வந்து இந்த போலீசாக இருக்கிறவங்க அவங்க இவங்க இந்த கேம்ஸ் அத்லெட்டிக் பிள்ளைங்களாம் வந்து அங்கே டெய்லியுமே போய் ரெகுலராகவே ப்ராக்ட்டிஸ் நிறைய பேர் ப்ராக்ட்டிஸ் பண்ணுவாங்க எப்பேயுமே காலையெலாம் அந்த அண்ணா ஸ்டேடியம் வந்து ஜே ஜே ஜே ஜே ஜேனு நிறைய பேர் இருப்பாங்க ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விளையாட்டுப் போட்டி நடத்துகிறாங்க ஒரு முதல்வர் ப்ரோக்ராம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படினா கூட அது அண்ணா ஸ்டேடியத்தில்தான் ரெடி பண்ணுவாங்க ஏன்னால் அங்கே வந்து விளையாட நிறைய மக்கள் உட்கார இடம் இருக்குது நிறைய சவுகரியங்கள் வந்து எவ்வளோ வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கறனால அந்த அண்ணா ஸ்டேடியத்தில்தான் எங்கள் டிஸ்டிக்கை பொறுத்தவரைக்கும் எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் எந்த க அரசாங்க நிகழ்வாக இருந்தாலும் அந்த அண்ணா ஸ்டேடியத்தில்தான் நடத்துவாங்க ஏன்னால் போக்குவரத்திருக்குது பாதுகாப்புக்கு போலீஸ் எப்பேயுமே கைவசம் இருப்பாங்க டக்குனு ஏதோ பிரச்சினனா கூட டக்குனு ஒரு ஆயிரம் பேர் கூட கொண்டு வந்து இறக்குற அளவுக்கு வசதியான இடம் அந்த இடம் அதனால் வந்து எதாவது நான் எந்த ப்ரோக்ராம் எந்த இது விளையாட்டு பொதுவானது அப்படினாலும் அந்த திருச்சி டிஸ்டிக்கை பொறுத்தவரைக்கும் அந்த அண்ணா ஸ்டேடியத்தில்தான் நடத்துவாங்க அது வந்து ரொம்ப பெரிய மைதானம் அதனால அது ஒரு நாளைக்கு சுற்றி நடந்தாவே நமக்கு வந்து கால் வலி வந்துடும் அவ்வளோ பெரிய ஸ்டேடியம் அது எல்லா வசதியுமே இருக்குது எந்த வசதியும் இல்லாமல் இல்லை அப்படி எந்த வசதி வேணும்னாலும் உடனுக்குடனே வந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறவங்க என்ன வேணும் நினைக்கிறாங்களோ அது வந்து உடனுக்குடன் வந்து நிறைவேற்றப் படுற அளவுக்கு எல்லா சகல சவுகரியங்களோடயுந்தான் அந்த இடம் வந்து இருக்குது